ஹலோ வணக்கம் சார் நான் வெங்கடேசன் பேசுகிறேன் முதலியார் மெஸ்ஸா சார் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் நெய்வேலிலேயிருந்து கூப்பிடுறேன் வெங்கடேசன் ஆமாம் சார் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி குஸ்கா முட்டை பிரியாணி இறால் தலைக்கறி ஈரல் எல்லாமே ஆர்டர் பண்ணிருந்தேன் சார் இன்னும் ரீச் ஆகலை சார் டெலிவரி பாய்க்கு ஃபோன் பண்ணுற ரீச் ஆகல நீங்கள் பாருங்கள் சார் சரி இல்லைன்னாக்கா ஆர்டரை கேன்சல் பண்ணிக்கலாமா நானு ஆமாம் சார் சீக்கிரம் கூ பார்த்துட்டு கூப்பிடுங்க சார் ரீச் ஆகல அவரோடய ஃபோனு எனக்கு என்ன சார் பண்ணுறது இல்லை நான் ஆர்டரை கேன்சல் பண்ணிக்கவா ஆர்டரை கேன்சல் பண்ணால் நான் வேறு ஹோட்டலாவது பார்த்துக்கிறேன் ஏனால் ரொம்ப லேட்டாவுது இப்போயே நிறையா இல்லை இதோ ஆயிடிச்சு ஃபுட்டு ஆமாம் சார் நெய்வேலியில் இருந்து தான் கூப்புடுறேன் சீக்கிரம் பார்த்துட்டு கூப்பிடுங்க சார் ஆர்ட்ரு கன்ஃபார்ம் தானே டெலிவரி பாய் எடுக்க மாட்டேன்றாப்புல கால் எடுக்கவே மாட்டேன்றாப்புல ரீச் ஆகவே இல்லை அவருக்கு ஃபோனு நீங்கள் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஆமாம் சார் ஆமாம் சார் சொல்லுங்கள் சரி ஓகே சரி பார்த்துட்டு கூப்பிடுங்க இல்லை நான் ஃபுட்டை கேன்சல் பண்ணனும்னா சொல்லுங்கள் நான் கேன்சல் பண்ணிட்டுறேன் ஆர்ட்ரு பெருசு சார் ஆனால் இன்னும் நீங்கள் டெலிவரி பண்ணாமல் இருக்கீங்களே அதுக்கு தான் இப்போ உங்களை ஹோட்டலுக்கே கூப்பிடுருக்கேன் நானு ஓகே சார்